கோயம்புத்தூர் வளர்ச்சி எப்படி அடைஞ்ச்சினு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோடய அப்பா அவரு காலத்தில் வந்துட்டு இங்கேயிருந்து வண்டி கட்டிகி ட்டு தான் போவாங்களாமா கோயம்புத்தூருக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் ஒரு ஏதாச்சும் சரி பண்ணணும் ஒரு பொருளை சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கட்டிகிட்டு இங்கேருந்து மாட்டு வண்டி கட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க அதுக்கப்புறோம் ஒரு வண்டி பஸ் அப்படின்னு பார்த்தமுன்னா விட்டது நம்ம முதல் முதல் ஜிடி நாயிடு அவங்க இந்த கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி இந்த பக்கம் எல்லா ஏரியாவும் பஸ் விட்டது ஜிடி நாயிடு தான் அதுக்கப்புறம் நிறையா பஸ்ஸுகள் இந்த எல்லாப் பக்கமும் சர்வீஸ் கிடச்சது அதுக்கப்புறோம் மக்கள் போக்குவரத்து அப்படின்னு பார்த்தம்னா ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சி கொஞ்சம் நஞ்சமா அதுக்கப்புறம் சென்னையில் ஸாரி சென்னை அப்படிங்கிறேன் கோயம்புத்தூரில் வந்துட்டு